ஹலோ சார் வணக்கங்க சார் சார் என்பேர் வந்து உமாங்க சார் நம்ம யூனிவர்சிட்டிக்கு புதுசாக இன்ச்சார்ஜ் எடுத்துருக்கேங்க சார் சார் உங்கள் நேமுங்க சார் ஓகேங்க சார் நீங்கள் எந்த க்ளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க எந்த சப்ஜக்ட் இப்போது பேசலாமா ஃப்ரீயாக இருக்கிங்களா அப்படிங்களா ஒரு ஒரு நாளைக்கு எத்தனை க்ளாஸ் போகிறீங்க அப்படிங்களா உங்களுக்கு இந்த உங்கள் க்ளாஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்க சார் உங்களுக்கு அப்படிங்களா சரிங்க சார் இப்போ வந்து புதுசாக நான் ஜாயின் பண்ணிருக்கிறதனால இங்கே ஒரு மீட்டிங் போட்டோம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்திங்கன்னாக்க உங்களுக்கு இன்க்ரீமெண்ட் நெக்ஸ்ட் மெடலும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேசிருக்கோங்க சார் அப்டிங்களாங்க சார் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்க சார் லாப்ல என்னென்ன வேணும் லாப்ல வேறு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டிரியல் ஓகேங்க சார் மெட்டிரியல்ஸ் என்னென்னன்னு கொஞ்சம் சொல்கிறிங்களா அப்படிங்களா ஓகேங்க சார் அப்படிங்களாங்க சார் சார் வேறு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுங்களா சார் க்ளாஸ் இந்த க்ளாஸுக்கு வர செட்யூலெல்லாம் உங்களுக்கு ஓகேங்களா இல்லை செட்யூல் எதாவது மாற்றி கொடுக்கணுங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஓகேங்க சார் ம் தேங்க்யூங்க சார்